எனக்கு பிடிச்ச கேம்முன்னு பார்த்தா கிரிக்கெட்டு கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் இருக்குது டெஸ்ட் கிரிக்கெட் இருக்குது வேர்ல்டு கப் மேட்ச் இருக்குது இந்த மாதிரி நிறையா மேட்ச் இருக்குது அது வந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அதில் ப்ளேயர்ஸெல்லாம் இருப்பாங்க ஃபீல்டிங் இருக்கும் பேட்டிங் இருக்கும் ஒரு கேம் கேம் பார்க்கும் போதே ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஒரு த்ரில்லிங்காக இருக்கும் யார் வின் பண்ணுவாங்க நமக்கு பிடிச்ச டீம் எது நிறைய டீம் இருக்குது சிஎஸ்கே எம்ஐ ஜிடி நெறைய டீம் இருக்குது அதெல்லாம் வந்து பார்க்கும் போதே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கிரிக்கெட்டெல்லாம் பார்க்கும் போது மற்ற டீம்மாயிருந்தாலும் நமக்கு வந்து அது வந்து நம்ம என்கரேஜ் பண்ணுவோம் நம்ம வந்து எம்ஐ மும்பை இந்தியன்ஸா அந்த மாதிரிலாம் இல்லை நமக்கு பிடிச்ச ப்ளேயர் அதில் எங்கே இருக்காங்களோ அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து என்கரேஜ்மெண்ட் பண்ணுவோம் எனக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பிடிக்கும் சிஎஸ்கேயில் வந்து எம்எஸ் டோனி இருக்கார் எம்எஸ் டோனி வந்து சூப்பரான ப்ளேயர் அப்புறம் வந்து நம்ம வந்து கேப்டன் கூல்லுனு சொல்லி சொல்வோம் அவர் வந்து அவ்வளோ சூப்பராக விளையாடுவார் கிரவுண்டில் இறங்கினாலே ஒரு டென்ஷன் இருக்காது அதுதான் அதனால தான் அவரை வந்து ஒரு கேப்டன் கூல்லுனு சொல்லி சொல்கிறோம் கூலாக விளையாடுவார் மேட்ச் வந்து அவுட்டானாலும் ஆப்போசிட்டில் இருக்கறவங்கள வந்து அந்த ஸ்லெட்ச் பண்ணுறதும் அந்த மாதிரிலாம் இருக்காது நெக்ஸ்ட்டு விராட் கோலி விராட் கோலிங்றது ஒரு அக்ரஸிவ்வான ப்ளேயரு அவரும் வந்து சூப்பராக விளையாடுவார் அவரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேர்ல்டு கப்லெல்லாம் வந்து கேப்டனாக போட்டிருக்காங்க அவ்வளோ அழகாக வந்து கூட்டிகிட்டு போயிருக்கார் நிறைய கப் வாங்கி கொடுத்துருக்காரு டோனியெல்லாம் வந்து ஃபைவ் டைம்ஸ் கப் வாங்கி கொடுத்துருக்காரு சூப்பராக விளையாடுவார் நம்ம இதுலேயும் வந்து நிறையா பேர் வந்து புதுப்புது கிரிக்கெட்டர்ஸெல்லாம் இப்போ வந்து இறங்கி விளையாடுகிறாங்க எல்லாேருமே வந்து கிரிக்கெட்டை வந்து விரும்பி பார்க்குறோம்